என்னங்க நாங்கலாம் நல்லா ஒரு நாலு அஞ்சு பேர் பிள்ளைங்க அக்கா ஒன்று தம்பி ஒன்று நான் ஒன்று எங்கம்மா எங்கப்பா எல்லா பாடுபடுவோம் எங்களுக்கு தேவையானது எதுவும் எங்கப்பா அம்மா எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க சாப்பிடுவோம் ஒரு பண்டிகைன்னால் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க போட்டுக்குவோம் அதேமாதிரி எங்கனா கூட்டிகிட்டு போகிறதுனாலும் ஆசையாக கூட்டிகிட்டு போவாங்க பிள்ளைங்கள ஒரு ஒரு திருவிழாக்கே கூட்டிகிட்டு போகிறதுனாலும் கூட்டிகிட்டு போய் நாங்கள் என்ன கேட்குறமோ அது அவங்க அந்தன்றைக்கு முடிஞ்சால் அதை வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா அடுத்த தடவை இன்னொரு பண்டிகைக்கு வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு பெரிய ரேஞ்சில் எல்லாம் நாங்கள் இல்லைங்க எங்கள் எதோ எங்கனால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அப்பா சொல்லுவார் ஆனால் நான் என்ன கேட்டாலும் அவர்னால் முடிஞ்சதை அவரு செஞ்சு கொடுப்பாரு அதேமாதிரி கட்டிக்கொடுத்த பக்கம் அதே மாதிரிதாங்க என்னை நல்லாத்தான் வச்சிருக்குறாங்க எந்தவொரு கஷ்டம் இல்லை எங்கள் வீட்டுக்காரரு நல்லா என்னை கவனிச்சுக்குறார் நல்லா பேசுவார் கோபப்படமாட்டாரு திட்டமாட்டார் என்ன எதாவது வேணுன்னாலும் கூட சரி வாங்கிக்கொடுக்குறன்னு வாங்கி கொடுப்பாரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கோயிலுக்கோ எதுக்கோ வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க நான் அதிகமாக இது வேணும் அப்படின்னு ஒரு அடமாக பண்ணி கேட்க மாட்டேன் எங்கேயும் கேட்டுக்க மாட்டேன் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்குவேன் அதுக்கு தகுந்தமாதிரி நான் போயிடுவங்க